ஹலோ சொல்லுங்கள் ஆ நான் இன்ஷுரன்ஸ் ஏஜென்ட் தான் பேசுகிறேன் நீங்கள் ஆ சரி ம் ஓகே ம் ஓகே க்ளைம் பண்ணணுமா

ஓகே ஹெல்த் இன்ஷுரன்ஸ் போட்டுருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுது வந்து டூ லேக் வரைக்கும் நீங்கள் போட்டுருக்கறதுனால உங்களுக்கு டூ லேக்குள்ளே இருக்குற வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாமே க்ளைம் பண்ணுவோம் ஓகேவா அதனால் நீ அதனால் வந்து நீங்கள் எல்லாமே கரெக்டா எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் பில்லு மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பில்லு வந்து கம்பல்சரி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் இன்ஷுரன்ஸ் காப்பியும் வந்து எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வாங்க ம் இதெல்லாம் வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு வரணும் இது ஓ நீங்கள் வந்து இந்த இன்ஷுரன்ஸ் வந்து உங்களுக்கு க்ளைம் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பண்ணுறீங்களா இல்லை இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸும் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனா உங்கள் நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் பசங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க உங்கள் ஹஸ்பண்ட் இவங்க மட்டும் தான் வருவாங்க வேறு யாரும் உங்கள் தாத்தா பாட்டி அவங்க யாரும் இதில் வரமாட்டாங்க இவங்க மட்டும் இருந்தால் தான் நீங்கள் க்ளைம் பண்ணலாம் வேறு யாருக்குலாந்தான் க்ளைம் பண்ண முடியாது இது இப்போ நீங்கள் போட்டுருக்கறது யாருக்கு ஆ ஓகே ஓகே இது வந்து நம்ம க்ளைம் பண்ணிக்கிலாம் அதனால் கவலைப்படாதீங்க ஆ ம் சொல்லுங்கள் இல்லை இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் உள்ள பில்லும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் எல்லாமே நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் அதெலாம் பிரச்சின இல்லை

ம் ஓகே ஓகே நீங்கள் வந்து வெட்னஸ்டே மார்னிங் டென் ஓ கிளாக்லாம் வந்துருங்கள் ஓகேவா அன்னைக்கி வந்து நாங்கள் த்ரீ ஓ கிளாக்லாம் பேங்க் க்ளோஸ் பண்ணிடுவோம் அதனால் சீக்கிரமாகவே வந்துருங்கள் ம் ஓகே ஆ ஓகே கண்டிப்பாக முடித்து கொடுத்துட்லாம்மா ம் தேங்க் யூ